நான் இந்த சின்ன வயசுல போய் என்னுடைய சித்தப்பா கூட போவேன் சைக்கிளில் போவேன் அவர் என்ன புக் எடுப்பாரு நான் ஏதாச்சும் ஒரு புக் எடுப்பேன் படிப்பேன் கதை நல்லா இருந்துச்சுன்னா கன்டினியூவாக ஒரு மாதிரி திருப்பி அந்த புக்கை அவர்கிட்ட கொடுப்பேன் அவர் யா அவர் படிச்ச புக்கு நல்லா இருந்துச்சு இதை பட்ரா அப்படின்னு சொல்லுவாரு அதை கொடுப்பாரு படிப்பேன் என்ன கதை என்ன நோக்கம்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த நிலமையில இல்லை நான் அப்போது